ஒரு சீதை வந்து ரா கடத்திகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்பறம் ராமர் போய் கூட்டிகிட்டு வரார் கூட்டிகிட்டு வந்து இவருக்கிட்ட விட்றாங்க கண்ணங்கிட்ட விட்றாங்க வந்து அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பறம் இது சிலம்பம் காணாமல் போயிடுது அதை ஒரு அரசர் வந்து எங்களத எடுத்துட்டு வந்துட்டாரு உன் கணவர் அப்படின்னு சொல்றதுனால் இல்லை எடுத்துக்கிட்டு வரலை அப்பாடின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை அவர் தான் எடுத்துட்டு வந்தார் அப்படிங்கக்குள்ள இந்த சிலம்பம் தான் சொல்லி உடைக்குள்ள அது என்னுதில்லை அப்படின்னு சொல்றதுனால் அது கோபம் வந்து இந்த மதுரையே பற்றிக்கிட்டு எரியட்டும் இந்த மாளிகைலாம் பற்றிக்கிட்டு எரியட்டும் அப்படின்னு அவங்க சாபம் விட்றாங்க அதனால் அடடா நாம் தான் தப்பாக தீர்ப்பு சொல்லிவிட்டோம் மாட்டக்குது அப்படின்னு அவர் அந்த அரசர் நினைக்கிறாரு அதனால்